இப்போது நான் ஓடும்போது எப்போவுமே ஓடிட்டு வந்துட்டு வாமப் பண்ணுவேன் வாமப் பண்றதுதான் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம ப்லக்ஸு இந்த இது இதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா வாமப் பண்ணிவிடணும் வாமப் பண்ணால்தான் நம்மளோடய உடம்பு வந்து நல்லா வேர்வை நிறையா வரணும் அதுக்கப்பறம் எக்ஸசைஸ் நிறையா பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணாலே நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கும் ஜிம் பாடியாக இப்போது வந்து நம்ம ஓடுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அட்டாக்கு அந்தமாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஓடுறதுனால வந்து நம்ம உடம்புக்கு தான் நல்லது இப்போது வந்து ஓடும்போது எப்படினா இப்போது ஃபஸ்ட்டு வந்து அந்தந்த மீட்டருக்கு தகுந்தமாதிரி ஓடணும் இப்போது ஹண்ரட் மீட்டர் டூ ஹண்ரட் மீட்டர் இருந்தால் ஃபாஸ்டாக ஓடணும் இதே வந்து தௌசண்ட் டூ ஹண்ரட் மீட்டராக இருந்தால் அப்படின்னா ஸ்லோவாக ஓடி ஃபஸ்ட்டாக ஜெயிக்கணும் இந்தமாதிரி வந்து ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்